ஹலோ விழுப்புரத்தில் இருந்து தேவா பேசுறேன் சார் அண்ணாத்தே மெஸ் தானே யா ஆமாங்க சார் ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கால் பண்ணி ஒரு சப்பாத்தி ரெண்டு நாண் வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தேன் இப்போது எனக்கு ரெண்டு நாண் தேவையில்லை மூணுமே சப்பாத்தியாக கொடுத்துறிங்களா ஓகே அப்போது அப்படியா ரெண்டு நாண் போட்டிங்களா சரி ஓகே அப்போது நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் மூணு சப்பாத்தியும் அஞ்சு நாணும் கொடுத்துருங்க சரிங்க சார் ஆமாம் இன்னும் ஒரு ஆஃப் அன் அவரில் வந்துவிடுமா இல்லை ஒரு ஒன் அவர் ஆகிடுமா சார் சரிங்க சார் சரிங்க சார் தேங்க்யூ தேங்க்யூ சார்